வணக்கம் மேடம் ஆமாங்க மேடம் சரிங்க மேடம் டிவி மாடல்ஸுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்டே எல்லா பிராண்டுமே இருக்குதுங்க சோனி இருக்குது எல்ஜி சாம்சங் நிறைய பிராண்ட்ஸுங்க டிவி இருக்குது மேடம் நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துட்டு போகிறதுக்கு மேம் நீங்கள் பெஸ்ட்டாக பார்க்கப் போனீங்கன்னா சௌண்ட் குவாலிட்டிலியும் பிக்ச்சர் குவாலிட்டிலியும் பார்த்தீங்கன்னா சோனி நல்லா இருக்கும் சோனினா ஆமாம் மேடம் ஃபார்ட்டி த்ரீ ஆ மேடம் கண்டிப்பாக எக்ஸ்டர்ன் பண்ணுறேன் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சில் டிவி வந்து நீங்கள் வந்து ஆன்ட்ராய்ட் டிவியை பார்க்கறீங்களா ஸ்மார்ட் டிவியாக பார்க்கறீங்களா ஆன்ட்ராய்டே ஓகே தானே மேடம் ஆன்ட்ராய்டிலே நம்பளுக்கு ரெண்டு வெரைட்டி வரும் மேடம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டிமுலேஸ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு வரும் அந்த டிஸ்பிளே நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற வேண்டியதா இருக்கும் டென் தௌசண்ட் பே பண்ணீங்கன்னா அந்த நம்ம ஒரிஜினல் ஸ்கின் கலர் எப்பவும் கரெக்டாக எடுத்துக் கொடுத்துடும் மேடம் நார்மல் டிஸ்பிளேவுக்கும் அந்த டிமுலேஸ் டிஸ்பிளேக்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப நிறையா வரும் மேடம் ஃபோர் கே ப்ளஸ் வரும் அந்த டீமுலேஸ் டிஸ்பிளேவில் வந்து பார்த்தீங்கன்னா சௌண்டு வந்து கிளீயரு டால்பி ஆட்டம்ஸில் கொடுப்பாங்க சௌண்டு நல்லா இருக்கும் இது நார்மல் டிவி அந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்செஸ் சோனிக்கும் டிமுலேசருக்கும் ஒரு டென் தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் வரும் மேடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்பி ஆப்ஷன் மூணு யுஎஸ்பி போட்டுக்கலாம் ரெண்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வரும் இப்போது பத்துக்கு ஒரு ஆஃபர் போய்ட்டு இருக்குதுங்க அது கூட வந்து ஒரு எயிட்டீன் தெளசண்ட் ஹோம் தியேட்டர் ஆஃபர் கொடுத்துட்டுருக்கோம் கம்மி பண்ணி பதினாலாயிரம் ரூவாபாக்கி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ நல்ல காம்போ ஆஃபரில் இருக்குதுங்க ஆ ஐம்பத்தி மூணாயிரருபா வரும் மேடம் இது ஆமாங்க மேடம் அது கூட நீங்கள் டிவி கூட ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் தௌசண்ட் ஹோம் தியேட்டருக்கு வந்து நீங்கள் ஃபோர்ட்டீன் தௌசண்ட் பே பண்ணாலே போதும் நாங்கள் கொடுத்து அதுவும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரௌண்டட் சௌண்டு பார் வரும் மேடம் ஓகே மேடம் நீங்கள் என்னைக்கு மேடம் பிளான் பண்ணுறீங்க பர்சேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேடம் வந்து நீங்கள் புக் பண்ணுறிங்கன்னா மறுநாள் காலையில் வந்து எங்கள் ஆளுங்க சான்சன் பண்ணிக் கொடுத்துடுவாங்க டூ இயர்ஸ் வாரண்டி இருக்குது மேடம் சோனி டிவிக்கு ஓகே மேடம் இல்லை மேடம் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் லேக்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணலாம் எந்தவொரு பிரச்சனையும் இல்லாமல் ஓகேங்க மேடம் வெயிட் பண்ணுறேங்க கண்டிப்பாக தேங்க்யூ மேடம்